இந்திய பொழுதுபோக்கு துறை வந்து இன்றைக்கு வந்து ஒரு அசுர வளர்ச்சியை வந்து எட்டி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பொழுதுபோக்கு பிரதானமான பொ பொழுதுபோக்கு என்னென்னா கிரிக்கெட்டை சொல்லலாம் ஸோ கிரிக்கெட் வந்து இந்தியாவில் தவிர்க்க முடியாது கிராமங்கள்லேருந்து நகரங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நிறைய விரிஞ்சு மக்கள் ஆர்வமாக உட்காந்து பார்க்கறது வந்து கிரிக்கெட்டு தான் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால இன்னும் வேகமாக கிரிகெட்னுடைய ஆர்வம் வந்து கூடி இருக்குதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து தவிர்க்க முடியாதது அப்படினு பார்த்திங்கன்னா சினிமா ஸோ சினிமா வந்து பயங்கரமான பொழுதுபோக்காக இன்றைக்கு மக்களுடைய அத்தியாவசியத்தில் ஒன்றா கலந்துருக்குது அதனால் தான் நிறைய சினிமா தலைவர்கள் கூட இன்றைக்கு அரசியலில் வந்து நிலச்சி நிற்கிறாங்க எதன் மூலமாக சொல்லணும் இருந்தாலும் சினிமா மூலமா இன்றைக்கு சொல்ல முடியுது இதே மாதிரி டிவி சீரியல்ஸ் ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு சாதனங்கள் இது தவிர்க்க முடியாத சாதனங்கள் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதா இருந்தாலுமே விளம்பரம் அப்படின்னா டிவி மூலமா தான் பண்ண முடியும் தொலைக்காட்சி தொடர்கள் இது மூலமாக தான் மக்களுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருக்குது அதே சமயத்தில் இன்றைக்குமே கிராமங்களில் பொழுதுபோக்கு வந்து ஆடல் பாடல் நிகழ்வுகள் தெரு கூத்து இப்படியான நிகழ்வுகள் வந்து மக்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறை திருவி திருவிழாக்கள் மூலமாக வச்சு அதை சந்தோஷமாக அவங்க வந்து மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் நடத்திகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது இது தான் இந்தியாவுனுடைய பொழுதுபோக்கு வளர்ச்சி அடஞ்சிருக்கிறதுங்கிறத நம்ம சொல்ல முடியுது நன்றி